சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் ஆமாம் சார்

நாளைக்காங்க சார் ஆ வரலாங்க சார் வரலாங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் இல்லை சார் நான் ஃப்ரெஷ்ஷர் தான் ஆமாங்க சார் சார் ஒரு டென் கேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆ இருக்குதுங்க சார் பேஸிக் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் ப்ளஸ் கம் ஸ்பீக்கிங் ஸ்கில் நிறையாவே இருக்குது

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார்

நேட்டிவ் வந்து நான் ராம்நாட்லேருந்து வரணுங்க சார் என்னங்க சார் புரியல மதுரை தான் சார் பக்கம்

சரிங்க சார் சார் ஆஃபீஸ் லொகேஷன் டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் க்ளீயராக எனக்கு செண்ட் பண்ணுங்கள் சார் ஆ ஆமாம் சார் ஆ சரிங்க சார் ஓகேங்க சார் ஓகே தேங்க்யூ சார்